இந்தியாவில் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்னனு கேட்டோம்னா மக்கள் தொகை தான் மக்கள் தொகை பிரச்சனைக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுதான் நிறைய சொல்லிட்டுருக்கிறாங்க மக்கள் தொகைக்கு ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு சொல்கிறது அதே மாதிரியே மக்களுக்கு வந்து அந்த பிரசவத்தால் இருக்கிற பயம் பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்த ஸ்கூல்லயே நம்ம என்ன பண்ணலாம் பசங்களுக்கு நம்ம சொல்லித்தர பழக்கத்தை கொண்டு வர பார்க்கணும் மாணவர்களுக்கு ஆரம்ப காலத்திலயே என்ன பண்ணுறது செக்ஸ் எஜிகேஷன்றதை மாணவர்களுக்கு சொல்லித்தரலாம் இது வந்து பாலியல் பிரச்சனைலாம் என்னென்னலாம் இருந்துகிட்டுருக்குன்றது மாதிரி சொல்லித்தரும் போது குழந்தை பேருன்றது ஒரு நல்ல விஷயம் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணணும் அதை சொல்லித்தரப்படணும் ஆசிரியர்களும் இதெல்லாம் மாணவர்களுக்கு விழுப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி சொல்லி கொடுக்க பார்க்கணும் அப்போ என்ன பண்ணணும் இது வந்து மிகப்பெரிய விஷயம் மாணவர்களுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்போ அதேமாதிரி என்ன பண்ணுறது வரி கட்டுறதுன்னா என்ன எதுன்னு சொல்லலாம் நம்ம சம்பாதிக்கிற பொருளுக்கு வரி கட்டுறமா இந்த பொருள் எல்லாம் எங்கேருந்து கிடைக்குது அதை இனிமேல் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்டு இருக்கணும் அதேமாதிரியே பார்த்தமுன்னு சொன்னமுன்னா நீர் பிரச்சனை தண்ணீரை வந்து எப்படி சிக்கனமாக பயன்படுத்தணும் பொதுவாக கிராமத்திலல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து இருபத்து நாலு மணி நேரமும் தண்ணி வந்துகிட்டுருக்குது இருபத்து நாலு மணி நேரமும் தண்ணி வர்றதை நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணியை வந்து இஷ்டத்துக்கு வீணாக்கிட்டுருக்காங்க கிராமத்து மக்கள் ஆனால் என்ன பண்ணணும் கிராமத்து மக்கள் வந்து தண்ணீரை எப்படிலாம் பயன்படுத்தலாம் செடிகளுக்கு பயன்படுத்துகிறது இதை பற்றி நம்ம என்ன பண்ணணும் சொல்லி கொடுக்கணும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க தான் அந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு போய் அவங்க பேரன்ட்ஸுக்கு சொல்லி காட்டுவாங்க இந்த மாதிரி தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துங்க பாத்திரம் கழுவுகிற தண்ணியாருக்கட்டும் குளிக்கிற தண்ணியாருக்கட்டும் அது செடி கொடிகளுக்கு போகணும் மரத்துக்கு போகணும்னு சொல்லலாம் அதே மாரி இன்னொரு விழிப்புணர்வு சொல்லித்தரலாம் இதுவும் இப்போ இந்தியாவில மிகப்பெரிய பிரச்சனையாகருக்கு என்ன பிரச்சனை தண்ணியை வந்து சாக்கடையாட்டம் தேங்கி வச்சிக்கிறது குட்டையாட்டம் தேங்கி வச்சிகிறதனால டெங்கு பிரச்சனை அந்த பிரச்சனை கொசு கடிக்கிறது இந்த மாதிரி மலேரியா பல பிரச்சனைகளுக்கு தண்ணி வந்து தேங்கி வைக்கிறது தான் பல பிரச்சனைக்கு அடித்தளம் பண்ணுது அதிலேயும் நம்ம என்ன பண்ணலாம் மாணவர்களுக்கு இந்த மாதிரிலாம் தேங்கி வைக்க கூடாது ஒன்று செடிகளுக்கு அதை அனுப்பிவிடணும் அப்படி இல்லைனா பாதால சாக்கடைக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டமுன்னா எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது வெளி நாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி எங்கேயுமே சேர்ந்துருக்காது தேங்கி நிற்காது எல்லாத்துக்குமே காரணம் விழிப்புணர்வு அப்போ மக்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறக்கு தான் அரசாங்கம் இந்த மாதிரி தீர்வல்லாம் செஞ்சிவிடணும்